யோகா பண்ணுறதுக்கு சரியான வயதுனா இப்போது யோகா டீச்சர் இப்போ நம்ம க்ளாஸ்க்கு யோகா க்ளாஸ்க்கு வர பசங்கள் என்னோடு படித்த பசங்கலாம் ஒரு பத்து வயது பசங்களுக்கு மேல் எல்லாம் யோகா க்ளாஸ் வந்து கற்றுக்க சிறு குழந்தைகள் வந்தாங்க அஞ்சு வயதுக்கு மேலேருந்து யோகா கற்றுக்கலாங்கறாங்க நாம் என்னுடைய கருத்து என்னென்னா அஞ்சு வயதுக்கு மேலேயே யோகா கற்றுக்கறது நல்லது தான் ஏன்னா சின்ன பிள்ளைலயே யோகா கற்றுக்கும் போது அதை அவங்க ரெகுலராக ரொட்டீனாக பசங்க பழகிடுவாங்க சின்ன பிள்ளையில் கற்றுக்கும் போது அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து வலிகள் இருப்பது இல்லை நம்ம கொஞ்சம் அடல்ட் ஏஜில் கற்றுக்கும் போது நம்ம அதை முதல்ல பண்ணும் போது ரொம்ப கொஞ்சம் உடல் வந்து வலிகள் ஏற்படுது நமக்கும் கொஞ்சம் சே இது செய்யும் போது நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் சின்ன பிள்ளைங்க அப்படி குழந்தைலே கற்றுக்கும் போது இளம் வயதில் கற்றுக்கும் போது அது யோகா எளிமையாகவும் இருக்கும் யோகா கற்றுக்கறதுனால இளமையில் கற்றுக்குறதுனால இளமைலேருந்து அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு வரும் அவங்க ஞாபகம் சக்தி அதிகரிக்கும் அவங்க ஞாபகம் சக்தி அதிகரிக்கனால் பசங்களோடய படிப்பில் அவங்களுக்கு நல்ல ஒரு மாறுதல் ஏற்படும் சின்ன பிள்ளைலேயே அந்த காலையில் எழுந்திரிக்கிறது ஒரு நல்ல பழக்கம் அந்த பழக்கம் ரொட்டினாக வரும் போது அவங்க உடம்பு ஒரு கண்ட்ரோலாக இருக்கும் அவங்களுக்கு நோய்கள் வரதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் குறையா இருக்கும் நம்ம ஒரு நோய் வந்து அதுக்கப்பறம் அது என்ன பிரச்சனை ஏது எல்லாம் பார்த்து அதுக்கப்பறம் அதுக்கு என்ன பண்ணலாம்னு நாம் ரெண்டு மூணு சொல்யூஷன் தேடி ரெண்டு மூணு மருந்து ட்ரை பண்ணி அது முடியலேனதுக்கு அப்பறம் நம்ம உடலை கண்ட்ரோலாக வச்சுக்கறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம மனது வந்து டிப்ரசனாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எப்படி நாம் ஒரு முப்பது வயது இருபத்தஞ்சி வயதுக்கு மேல் தேடி ஓடும் போது நாம் அதை கஷ்டபடுறோம் அதே இது சிறு குழந்தையில் பண்ணும்போது அவங்க சின்ன பிள்ளைலேருந்து அவங்க மனதை கண்ட்ரோலாக வச்சுருக்கதுனால் நாளைக்கு எதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் நாளைக்கு ஒர்க் லெவலில் எதாவது ஒரு ப்ரெஷர் வந்தால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் சே சில சில சிறு சிறு பிரச்சனைகளுக்காக உடனே கோவப்படுறது நம்மள மாதிரி அந்த மாதிரி சில இதே குணங்களெல்லாம் ஆரம்பத்திலேயே யோகா பண்ணும் போது அந்த குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஆனால் அவங்க நம்மளைப்போல் அதிகமாக பதட்டபட மாட்டாங்க நிதானமாக இருப்பாங்க ஒரு பிரச்சனை என்று வரும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு முதல் நிதானமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஐயோ பிரச்சன வந்துடுச்சி என்ன பண்ணுறது எனக்கு இப்படி வந்துடுச்சே அப்படினு போட்டு அதை போட்டு மனதில் போட்டு குழப்பிக்காம அதை ஆழமாக போட்டு மனதை போட்டு ஒளரல் விடாமல் அதே பற்றியே யோசித்து பேசி அவங்க உடலையும் மனதையும் கெடுத்துக்காமல் இப்படி நடந்துடுச்சி இனிமேல் இதுலேருந்து நம்ம வெளியே வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நிதானமாக அந்த பிரச்சன டைமில் கோவப்படாமல் பதட்டப்படாமல் நிதானமாக யோசிக்கிற பக்குவம் குழந்தைகள் குழந்தைகலேருந்து யோகா பண்ணும் போது நமக்கு அந்த ஒரு இருபது இருபதஞ்சி வயிதில் அவங்க நல்லா மெச்சூராக இருப்பாங்க அதனால முடிஞ்சளவுக்கு நம்ம யோகாவை சிறு வயதுலேருந்து கற்றுக்கறது நமக்கு நமக்கு நம்மளுடைய வருங்காலம் சந்ததிக்கு நம்ம கற்றுகுடுக்குறது ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைங்கள் ஸ்கூலுக்கு போகும் போது யோகா படிக்கும் போது காலையில் எழுந்திரிக்கிற பழக்கம் நம்மளை மாதிரி ஆஃபீஸ் போகிறதுக்கு லேட்டாக வருதுலேர்ந்து அவசரம் அவசரமாக போகிறது இந்த பழக்கம்லாம் இல்லாமல் காலையில் ரொட்டினாக எழுந்தியிருக்க பழகுனாங்கனால் ஸ்கூலுக்கு போகும் போது எழுந்திருச்சி யோகா பண்ணிட்டு யோகாக்காக ஒரு நேரம் ஒதுக்கும் போது தனக்கான நேரம் ஒரு இருபது நிமிடம் அரை மணி நேரம் நாம் ஒரு நாளில் ஸ்பென்ட் பண்ணணும் எந்த ஒரு மன குழப்பமும் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனை பற்றியும் யோசிக்காமல் நம்ம நம்ம உடலுக்காக நம்ம மனதுக்கா செலவு பண்ணுற நேரம் ரெகுலராக ஒதுக்க ஆரம்பிப்பாங்க நாளைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ வேலை பளு அதிகமாக இருந்தாலும் தனக்கான நேரத்தை அவங்க ஒதுக்கி சிறு வயதுலேருந்து பழகினோன அது ரொட்டினாக அவங்களுக்கு காலையில் எழுந்த உடனே யோகா பண்ணணுங்கிறது பழக்கமாயிடும் அதனால சின்ன பிள்ளைலையே யோகா பண்ணுறது ரொம்ப நல்லது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அவங்க ஒரு நல்ல குழந்தைகளாக நான் இந்த சமூகத்துக்கு வருவாங்க அவங்க மூலிமா இந்த சமூகத்துக்கு நிறைய நல்லது நடக்கும் அவங்க நோய் எதிர்ப்புச் சக்தியோடு நிறைய நோய் எதவும் இல்லாமல் மெயினாக மன அழுத்தம் நம்மள மாதிரி இப்போ நடக்கிற இந்த கேஜெட் உலகத்துகுள்ளே நம்ம ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி வார்தைகள்லாம் அவங்க கிட்டருந்து கொறைதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது